இப்பவும் நான் எங் எங்கள் ஊரிலேயே ஸ்கூல் இருக்குது அந்த அந்த ஸ்கூலில் நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படி எனக்கு ஆறு வயசாக இருக்கும்போதே எங்கள் அம்மா போயிட்டு அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க சேர்த்த ஒடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் ஹெச்எம் கேட்டாங்க பேர்த் சர்டிவிக்கேட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க இருக்குன்னு சொன்னோம் அப்றம் டிசி எல்லாமே பேர்த் சர்டிவிக்கேட் மட்டுந்தான் எங்கள்கிட்ட கேட்டாங்க அப்றம் என்னோடய ஆதார் கார்டு இருக்கானு கேட்டாங்க வாங்கிட்டாங்க இதுதான் எங்கள் ஊர் ஸ்கூலில் நடமுறை இப்படித்தான் நாங்கள் வந்துட்டு ஆதார் கார்டையும் பேர்த் சர்டிவிக்கெட்டையும் காமித்தோம் ஓகே ஃபைன் இங்கேயே உங்களுக்கு சி படிக்கலாம் அப்படி சொல்லிடுவாங்க சொன்ன பிறகு நம்ம ரெகுலராக ஸ்கூல் போயிட்டு வந்தர்லாம் இலவசம் அப்படினா பேகு தருவாங்க கலர் பென்சில் தருவாங்க ட்ரெஸ் தருவாங்க மதிய உணவு இலவசமாக தருவாங்க சாக்லேட் தருவாங்க சுதந்திரம் தினம் குடியரசு தினம் அப்படி அப்படி இருக்கும் போதெல்லாம் இந்தமாதிரி இதுதான் இலவசம்